ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்தமாதிரி வேணும் எப்படி வீடாக பார்க்குறிங்களா இல்லை இல்லை நீங்கள் வந்து டவுன்குள்ளே வீடாக பார்க்குறிங்களா இல்லை கிராமத்து சைடு வந்து வயல் அந்தமாதிரி வாங்கலான்னு பார்க்குறிங்களா வீடு கட்ற மாரி பார்க்குறிங்களா இப்போ எங்கிட்ட லேண்டு இருக்கு அது வீடு கட்டாமையும் பண்ணி தரோம் வீடு கட்டியுமே சேல் ப விக்கிறமாதிரி ஒரு எண்ணம் இருக்கு உங்களுக்கு எதுமாதிரி வே ஆ ஆமாம் இப்போ இடமா பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து எட்டு லட்சரூவா வரும் மெயின்ல இருக்கு இது வந்து மாநகராட்சினோடைய சென்ட்டு வரும் ஆ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் அண்ணா நகரில் பண்ணுறோம் மதுரையில பண்ணுறோம் திண்டுக்கலில் பண்ணுறோம் இந்த தெற்கு சைட்டில் இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுறோம் உங்களுக்கு எந்த ஊரில் வேணுன்னு சொல்லுங்கள் நான் அந்தமாதிரி சொல்லுறேன் மதுரைலல்லாம் ஆ மதுரைலல்லாம் இப்போ பொதும்பு பக்கம் எல்லாம் மாநகராட்சி ஆயிருச்சு இப்போ அங்கேல்லாம் ஒரு சென்ட்டு வந்து ஒம்பது லட்சரூவா வருது நீங்கள் இடமா பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சரூவா மூணு சென்ட்டு வரைக்கும் வாங்கலாம் அஞ்சு சென்ட்டு வரைக்குமே நீங்கள் இங்கே வாங்கலாம் இடமா பார்க்கறதா இருந்தாலே ஒரு சென்ட்டு வந்து ஒம்பது லட்சரூவா இப்போ நாங்கள் வீடாக வந்து அதை வந்து உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்தோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு பன்னெண்டு லட்சரூவா செலவாகும் வீட்டோட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் வந்து பேங்க்கில் அந்த லோனே வச்சு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வா சாவியை மட்டும் வாங்கினா போதும் இல்லை அந்தமாதிரிலாம் இல்லை மெயின்ல தான் இருக்கு நீங்கள் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை எங்கே எங்கே இருக்குன்னு நாங்கள் உங்களை கூப்பிட்டு போவோம் உங்கள் வீட்லருந்து நீங்கள் வந்து வந்துவிட்டா போதும் உங்கள் வீட்டில் இருந்து இப்போ எங்கள் ஆஃபீஸ் இருக்க இடத்துக்கு வந்துவிட்டா போதும் அங்கே இருந்து நாங்கள் உங்களை கூப்பிட்டு போவோம் ஆ எங்கள் எங்கள் மதுரகுள்ளே இடம் இருக்குன்னு கூப்பிட்டு காட்டுவோம் வீடுமே வந்து உள்ள வந்து சும்மா வீடு மட்டும் கட்டி கொடுத்தா ஒரு ரேட்டு இல்லை வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கட்டில் இந்த மாதிரி மர வேலை பார்த்தேன்னா அதுக்கு எல்லாமே சேர்த்து அதுக்கு தனி ரேட்டு எல்லாமே பண்ணாலும் வேறு வேறு ஆ காசுதான் அதிகமாக இருக்கும் ம் ஆ பண்ணுறமாரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மூணு செண்ட்டில் வாங்குறிங்களா இல்லை எத்தனை சென்ட்டில் பார்க்குறிங்க நாலு சென்ட்டு பார்க்குறமாரி இருந்தால் இப்போ ஒரு முன் எல்லாமே இருக்கும் ஏன்னா இங்கே தனியான இது வந் ஓன் தனியான ஒரு வீடாக பார்க்குறிங்கன்னா அது நீங்கள் வந்து எப்படி வேணுமோ கட்டி கொடுப்போம் அந்த ஆஃப் அதுவும் இருக்கு ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக செலவாகும் ஏற்கனவே உங்களுக்கு கட்டி வச்சுருந்ததே கொஞ்சம் முன்னாடி கார் நிப்பாட்டுற மாரிலாம்தான் இருக்கும் இப்போ நாலு சென்ட்டுன்னா ஒரு இ முதல் பேம அம் ஒரு அஞ்சு லட்சரூவா வரைக்கும் கட்றமாதிரி இருக்கும் நாங்கள் உங்கள் மீதியில உள்ளதை வந்து பேங்க்கில் வந்து போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் கட்டிக்கலாம்